நான் புத்தகம் மட்டும் இல்லை நிறையா பத்திரிக்கைகள் இணையத்தில் வர பத்திரிக்கைகள் நேரடிப் பத்திரிக்கைகள் வலைப்பதிவுகளில் அதிகமாக படிப்பேன் செய்தித்தாள் வந்து ஒரு குறிப்பிட்ட இரண்டு செய்தித்தாள்களை மட்டும் தினமும் வாசிப்பது உண்டு அதுபோல் எல்லா புத்தகமும் வந்து எனக்கு ஒரு நெருங்கிய ஆசான் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஆசிரியர் அவர்கிட்ட வந்து பார்த்தம் போது அவருடைய குழந்தைகள் அவர் வந்து எல்லோரையும் வந்து அன்பு பிள்ளைகள் அப்படின் தான் சொல்லுவாங்க அந்த அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லோரும் நிறைய புக்ஸ் படிக்கிறதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அவங்க இவ்வளோ புக்ஸ் படிக்கிறாங்க அந்த புக்ஸுலாம் படிக்கிறத பார்த்து தான் எனக்குமே புக் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்புறம் வந்து பத்திரிக்கைகள் நான் எப்போதும் டெய்லி காலையில் படிக்கிறது உண்டு அதாவது வந்து முக்கியமாக வந்து இந்த சினிமா விகடனும் அப்புறம் வந்து விகடன் சம்மந்தப்பட்ட ஒரு இரண்டு புத்தகங்கள் படிப்பேன் அதேமாதிரி செய்தித்தாள்களில் வந்து தினமலரும் தினத்தந்தியும் நான் தினந்தோறும் அவசியம் படிப்பது வழக்கமாக வைத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் வலைப்பதிவுகளில் வர்றத வந்து மெசேஜஸ் வந்து நிறையா படிக்கிறது உண்டு அது உண்மையாக உண்மைக்கு புறம்பானதாக அப்படிங்கிறது இல்லை அந்த செய்திகள் வாசிக்கும் பழக்கத்தை கொண்டதுனால் அந்த வலைப்பதிவுகளில் வர்ற செய்திகளை வாசிப்பது உண்டு கடந்து கொண்டு வந்து கொண்டு உள்ளேன்